தொழில் நுட்பத்தின் முன்னேற்றம் அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் முன்னாடி எல்லாம் நம்ம இப்போ துணி துவைக்கணுனா கையிலதான் துவைப்போம் மாவாட்டுறது அது போக எதாவது அரைக்கிறது சமையலுக்கு தேவையானது அரைக்கிறது வீடு துடைக்கிறது அந்தமாதிரி எல்லாமே நம்ம கையிலயே தான் செஞ்சிட்டு இருந்தோம் அதனால் டைம் நிறைய வேஸ்ட் ஆச்சு இப்போ வந்து வாஷிங் மிஷின் கிரைண்ட்ரு மிக்சி அந்தமாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆனதால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம ஒரு வேலைக்கே போறோம்னால் வீட்டில இருந்து இந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப டயடாக ஆகிடும் அது போக டைமும் ஆயிடும் அதே இதலாம் வந்ததனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இது வந்தது நல்லதுன்னு சொல்லமாட்டேன் கெட்டதுன்னு சொல்லமாட்டேன் ஏதோ ஒரு பிலோ ஆவரேஜ் அந்தமாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கே போறோம்னால் இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் நோட்ஸ் அங்கே இருக்கிற நம்ம டிடைல்ஸ் எல்லாமே கையில எழுதி வச்சிருப்போம் பேப்பர்ல எதோ ஒன்று எழுதுவோம் கம்பெனி எடுத்துகிட்டம்னா அந்த கம்பெனியோட வரவு செலவு கணக்கு எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம் அது நாள் பட நாள் பட அது அழிஞ்சிடும் இல்லைனா எதோ ஒரு பூச்சி புழு அரிச்சிடும் அது அப்புறம் அந்த டிடைல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்போம் எப்போ வேணுணா நம்ம எந்த வருஷத்தோடது வேணுணா எடுத்துக்கலாம் அப்டேட் பண்ணி வச்சிருந்தால் அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஃபுல்லாகதான் இருக்குது அது போக இதில் வந்து நம்ம ஹாக்கிங்கும் பண்ணுறாங்க நம்ம நம்மளோட பெர்சனல் டிடைல்ஸ்ஸ திருடவும் செய்யுவாங்க அதனால் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறத பொறுத்து அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா இல்லை மிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்குறது நம்ம யூஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்குது அது நம்ம கையில தான் இருக்குது யூஸ் பண்ணுறது